நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஷேர்ட் வந்து மீஷோ ஆப்பு மீஷோ ஆப்பில் வந்து ஆட்ரு பண்ணேன் அந்த ஷேர்ட் வந்து ஃபஸ்ட்டு நீட்டாக சூப்பராக இருந்துச்சி அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு அப்புறம் வாங்கிப் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு போட்டேன் எல்லோரும் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குன்னுதான் சொன்னாங்க அப்போது அந்த ப்ராடக்ட் வந்து ரேட் வந்து நூற்றைம்பது ரூபாய் அப்படிதான் போட்ருந்துச்சி அது அப்போது வந்து எனக்கு வந்து எந்த ஒரு மைண்ட் செட்டுமே ஆகல இரண்டாவது வந்து மீஸோ ஆப் வந்து அழிச்சிட்டு இன்னொரு ஷாப்ஸின்னு ஒரு ஆப் உண்டு அந்த ஆப்பை ஏற்றினேன் அந்த ஆப்புலேருந்து ஏற்றும்போது அந்த ஆப்பை ஏற்றி எங்கள் அம்மா சொன்னாங்க ஒரு பெரிய ப்ளூடூத் ஸ்பீக்கர் தம்பி ஆட்ரு போடுறா ஒரு நானூறுபா வர்றமாரி அப்படின்னு சொன்னாங்க நானும் ஏம்மா பெரிய ப்ளூடூத் எதுக்கும்மா ஒரு சின்னதாக இருக்கும்மா இந்தப் ப்ளூடூத் ஸ்பீக்கரை போட்டால் நல்லா இருக்கும்மா பார்க்கவும் நல்லா நீட்டாக சூப்பராக இருக்கும்மா இதை ஆட்ரு போடும்மா அப்படின்னு எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேன் ஷாப்ஸி ஆப்பை எங்கள் அம்மா ஏற்ற வேண்டாம்ன்னு சொல்லியும் நான்தான் வலுக்கட்டாயமாக அந்த ஷாப்ஸி ஆப் வந்து நான் வந்து ஏற்றினேன் எங்கள் அம்மா சொன்னாங்க வேண்டாம் தம்பி இதை போடுன்னு சொன்னாங்க ஏம்மா இது நல்லா இருக்கும்மா நம்ம இதை யூஸ் பண்ணலாம்மா நீட்டாக இருக்கும் அப்டின்னு சொல்லி நாந்தான் எங்கள் அம்மாட்டே சண்டை போட்டு இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆட்ரு பண்ணேன் அதோட வெலை நானூற்றி ஐம்பது ரூவா ப்ளூடூத் ஸ்பீக்கர் இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் அப்டின்னு போட்டுகிட்டேதான் இருக்காங்க ஆனால் வந்தமாதிரி இல்லை சரி இன்னைக்கு வந்துடும் அப்டின்னு போட்ருந்துச்சி சரி நான் இன்னைக்கும் உக்கார்ந்து பார்த்தேன் வரலை சரி நாளைக்கு வந்துடும் அப்டின்னு போட்ருந்துச்சி நாளைக்குமே வரலை அப்புறம் நான் ரொம்ப நாள் ஒரு ஒரு மாதம் கழிச்சி அந்தப் ப்ராடக்ட் வந்துச்சி வந்த அந்த அண்ணன்ட்டே கேட்டேன் என்னண்ணா இவ்வளோ நேரம் ஆச்சு என்னண்ணா செய்கிறீங்க ஒரு ப்ராடக்ட் ஆட்ரு போட்டால் இவ்வளோ நேரம் ஆகுமாண்ணா அப்படின்னு நான் வந்து அந்த அண்ணன்ட்டே கேட்டுருந்தேன் அந்த அண்ணன் சொன்னாங்க தம்பி எனக்கு இப்போது தான் தம்பி எனக்கு நான் வேலைக்கு புதுசு என்ட்டே இப்போது தான் அந்த ப்ராடக்ட்டுலாம் கொடுத்துருக்காங்க இப்போ இங்கங்கே போய் கொடுங்க அப்டின்னு தம்பி இப்போது தான் கொடுத்துருக்காங்க அதனால் தான் தம்பி எனக்கு இதலாம் இப்படிலாம் ஆகுன்னு எனக்குத் தெரியாது தம்பி ஒரு மாதம் ஆகுன்னு எனக்குத் தெரியாது தம்பி அப்டின்னு சொன்னாங்க சரி நானும் சரி பரவாயில்லண்ணா சரி இருக்கட்டும் என்னமோ சரி ஆட்ரு போட்டோம் நம்மளும் வாங்கித்தானே ஆகணும் அப்டின்னு சொல்லி நானும் வாங்கினேன் சரி ப்ளூடூத் ஸ்பீக்கர் பிரித்து பார்த்தா நான் ஒரு கலரில் கலரில் ஆட்ரு போட்டுருந்தேன் எனக்கு வந்து நான் வந்து பிங்க் கலரில் ஆட்ரு போட்டுருந்தேன் ஆனால் எனக்கு வந்து பச்சைக் கலரில் வந்து இருந்துச்சி எனக்கு அப்பவே மைண்ட் அப்செட் அப்செட் ஆகிட்டு ரெண்டாவது ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை ஒரு ரெண்டு ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்காவது யூஸ் பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டுதான் நான் வந்து சரி இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை வாங்குவோம் அப்படின்னு வாங்கினேன் நானூற்றைம்பது ரூபாயும் நான் அந்த அண்ணன்ட்டே கொடுத்து பே பண்ணேன் ப்ளூடூத் ஸ்பீக்கரை ஆன் பண்ணேன் ஆன் ஆச்சு ஒரு ரெண்டு மூணுநாள் நல்லா ஓடுச்சு அப்புறம் ஒரு மூணாவது நாள் வந்து என்ன ஆச்சுன்னு தெரில ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஓடவே இல்லை ரொம்ப நாளாக ப்ளூடூத் ஸ்பீக்கர் அப்டியே இருந்துச்சி சரி ஒரு ரெண்டு நாளாக இது அப்டியே இருக்கே நம்ம ரிட்டர்ன் போட முடியுமா அப்டின்னு ரிட்டர்ன் போடுறத பார்த்தேன் நான் ரிட்டர்ன் போடுற ரிட்டர்னும் போட்டேன் அந்த அண்ணனும் சரி தம்பி ரிட்டர்ன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி வாங்க வாங்க வர்றேன் அப்புடின்னு அந்த அண்ணன் சொன்னாங்க சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணிப் பார்க்குறேன் வரவே இல்லை லாஸ்ட்டு வேறு ஒரு அண்ணன் வந்தாங்க அந்த அண்ணன் வந்து சொன்னாங்க தம்பி என்ன ரிட்டர்ன் ஆட்ரு போட சொல்லி ரிட்டர்ன் ஆ ரிட்டர்ன் போட்டிருந்தேன் அதை வாங்கதானே வந்தீங்க அப்டின்னு கேட்டேன் அந்த அண்ணன் சொன்னாங்க இல்லை தம்பி நான் வேறு ஒரு இடத்துல ப்ராடக்ட் கொடுக்கதான் வந்தேன் ரிட்டர்ன் ஒன்றும் எனக்கு வந்து அப்படி ஒன்றும் எனக்கு சொல்லலையே தம்பி அப்டின்னு அந்த அண்ணன் சொன்னாங்க நான் அந்த அண்ணனை என்னண்ணா ஒரு ஒரு ப்ராடக்ட் ஆட்ரு பண்ணிணேன் நானூற்றைம்பது ரூபாய்க்கு ஆட்ரு பண்ணேண்ணா ரெண்டு நாள் ஓடுச்சு அப்புறம் ஃபுல்லாகவே இதாகிட்டுண்ணா ரிட்டர்ன் போட்டேண்ணா வாங்குறதுக்கும் வரலண்ணா வாங்க வரேன் வரேன்னுதான் சொல்கிறாங்க வாங்க வரேண்ண அந்த ஆப்பும் நான் என்ன செய்கிறதுன்னே எனக்குத் தெரிலண்ணா நானூற்றைம்பது ரூவா எனக்கு வேஸ்ட் ஆனதுதான் மிச்சம் எங்கள் அம்மாகிட்ட ஏச்சும் வாங்கினதுதான் மிச்சம் அந்த அண்ணன்ட்டே நானும் சொன்னேன் அப்புறம் என்னடா இது ஆப்பு அப்டின்னு சொல்லிட்டு நான் அந்த ஆப்பை அழிச்சி திரும்ப மீஷோ ஆப்பை ஏற்றினேன் மீஷோ ஆப்லேயிருந்து ஒரு சும்மா பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு ப்ளூ அதேமாதிரி ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை பார்த்தேன் அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் அம்மா இது இது நானூற்றைம்பது ரூவா போட்டுருக்கு இதையே ஆட்ரு பண்ணிப் பார்ப்போமா அப்படின்னு எங்கள் அம்மாட்டே கேட்டேன் எங்கள் அம்மா சொன்னாங்க நீ ஆல்ரெடி ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆட்ரு போட்டுத்தான் இப்போது நாசமாப்போச்சு நீ இப்பவும் ஆட்ரு பண்ணேன்னா இதுவும் நாசமாக போச்சுன்னா காசுதான் வேஸ்ட்டாகும் நீ சம்பாதித்து ஒன்றும் வாங்கலை அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க நீ இப்படி வேஸ்ட்டாக்குறதுக்காக நம்ம வந்து காசு சம்பாரித்து உனக்கு எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு எங்கள் அம்மா ஏசினாங்க பரவாயில்லைம்மா இது அது வந்து ஷாப்ஸி ஆப் அந்த ஆப்பில் போட்டதுனாலதாம்மா இப்படி ஆச்சு இது மீஷோ ஆப்பும்மா எல்லாம் குவாலிட்டிலாம் நல்லா இருக்கும்மா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கு ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்குறமாதிரி முன்னாடி ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கி இருந்தோம் அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் நல்லா இருந்துச்சி அது ஒடஞ்சதுக்கப்பறந்தான் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆட்ரூ போடலாம் அப்படின்னு ப்ளான் பண்ணிணோம் அதனால எங்க அம்மா சொன்னாங்க நீ அப்படி இருக்கிற ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆட்ரு போட்னுனா மட்டும் ஆடர் பண்ணு இல்லாட்டி பண்ணாத அப்டின்னு சொன்னாங்க சரிம்மா ப்ளூடூத் ஸ்பீக்கர் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து ஆடர் போட்டேன் அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்த உடனே போட்டு ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே வந்துட்டு இன்னைக்கு வந்துருக்கும் அப்டின்னு போட்ருந்துச்சி அந்த மீஷோ ஆப்பில் அன்னைக்குன்னு பார்த்து கரெக்டாக வந்து வந்துச்சி ரேட் வந்து நானூற்றைம்பது ரூவா நானூற்றைம்பது ரூவாலாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரெட் தான் மீஷோ ஆப்பில் போட்ருந்துச்சி டிஸ்கவுண்ட் பண்ணி போட்டுருந்தாங்க த்ரீ ஹண்ட்ரெட் அப்டின்னு போட்டுருந்தாங்க அது ஆடர் பண்ணி நாங்கள் வந்து வாங்கினோம் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆட்ரு பண்ணி அழகா ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு நல்லா ஓடுச்சி இன்னும் அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து எங்கள் வீட்டில் நல்லா ஓடிட்டுருக்கு மீஷோ ஆப்பு தான் பொறுத்தவரை கொஞ்சம் நல்ல ஆப்பு சட்டையும் அதேமாரி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சட்டை ஆட்ரு பண்ணிணேன் அந்த சட்டையோட வெலை வந்து ஃபைவ் ஹண்ட்ரெட் சட்டை குவாலிட்டி எல்லாம் சூப்பர் அந்த மீஷோ ஆப்பில் கொடுத்து இருந்தாங்க சைஸ் வந்து எனக்கு வந்து எக்ஸ்எல் நான் வந்து கரெக்டாக எக்ஸ்எல்ன்னு இல்லை எனக்கு வந்து எம்மும் கரெக்டாக இருக்கும் அந்த எம் சைஸ் வந்து நான் வந்து ஆட்ரு பண்ணி வாங்கினேன் அது எம்மோட அந்த எம் சைஸ்ஸு கரெக்டாக நீட்டாக அந்த மேட்சிங்காக ஒரு ப்ளாக் ஃபேண்டு அதிலே மீஷோ ஆப்லேயே ஆட்ரு பண்ணிணேன் ப்ளாக் ஃபேண்ட்டோட ரேட் வந்து ஐந்நூறுபா